எந்த முடிவு எடுத்தாலும் பார்க்கறதில்லை எல்லாருக்கும் எங்கள் அப் எங்கள் அப்பா தான் சிறந்த முடிவு முடிவு எடுப்பாங்கள் எந்த டவுட்னாலும் அவங்கள்ட்ட தான் கேட்பேன் அதே அக்கம் பக்கத்தில் எல்லார் கிட்டையும் கேட்டு தான் முடிவு எடுக்கணும் அது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு ஏதாது போய் எடுத்தாக்கா தவறாயிடும் அதனால் எல்லாருகிட்டையும் எல்லாருகிட்டையும் ஆலோசனை பண்ணிகிட்டு தான் முடிவு எடுக்கணும் சிறந்ததுனா யாருன்னா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான் முதலில் ஆலோசனை பண்ணுவேன் அப்புறம் எங்கள் பாட்டி தாத்தா கிட்ட ஒரு செயலை எடுத்து செய்யப் போகிறோன்னா மு முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருகிட்டையும் ஆலோசனை பண்ணனும் இந்த செயல் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆலோசனை கேட்டு தான் எல்லா செயலையும் முடிவு எடுக்கணும்